தொண்டை வலி வந்தால் முதல்ல சுடுதண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா தொண்டை வரைக்கும் கொப்புளிச்சு நல்லா தொண்டைக்கு போய் அப்படியே அந்த தொண்டை உள் உள் நாக்குக்கு போய் பட்டுற மாதிரி நல்லா கொப்புளிச்சு கீழே துப்பலாம் கொஞ்சம் விழுங்குனாலும் ஒன்றும் பிரச்சின இல்லை அடுத்தது சுக்கு ஏலக்காய் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கஷாயம் வச்சுமே கொஞ்சம் குடிக்கலாம் தொண்டை வலிக்கு இதமாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் டீ தூள் கொஞ்சம் இது சுக்கும் கொஞ்சம் போடலாம் பி போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் லெமனு புளிஞ்சு அதை கூட குடிக்கலாம் அப்படி குடித்தாலும் தொண்டை வலிக்கு கேட்கும் அடுத்த படி அப்படியே அது முடியலனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கால் ஒரு நில வேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க சித்த வைத்தியத்தில் சித்தா அது அதுவும் தொண்டை வலிக்கு நல்லா கேட்குது நில வேம்பு கஷாயம் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற வச்சு குடித்தாக்கா அந்த கஷாயமும் தொண்டை வலிக்கு கேட்குது தோ தொண்டை வலினால் மற்ற ஒன்னும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது இல்லை ஆனால் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்களெலாம் செஞ்சாங்ன்னால் தொண்டை வலிக்கு இதமாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமும் ஆகும்